எங்கள் சொந்த ஊரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கண்காட்சி போடுவாங்க அது பிடிக்கும் அப்புறம் கேஆர்பி டேம் இருக்கு சையத் பாஷா மலை இருக்கு அப்பறமாக ரம்ஜான் மாத உருஸ் இருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மாங்கனி கண்காட்சி அங்கே வந்து எனக்கு அது அங்கே இருக்கிற அந்த விளையாட்டு அந்த கொலம்பஸ் அப்புறம் அங்கே ஆடுகிற நடன நிகழ்ச்சிகள் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அங்கே மாங்காய் கண்காட்சி கண்காட்சிக்கு வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்ப்பேன் அப்புறம் நிறையா அங்கே டெல்லி அப்பளம் மொளகாய் பஜ்ஜி அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் அங்கே போவோம் அந்து அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அதனால் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ரம்ஜான் மாதத்தில் வந்து தர்கா பக்கத்தில் வந்து உருஸ்னு போடுவாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து உருஸில் வந்து அதே மாதிரி கண்காட்சி மாதிரியே நிறைய விளையாடுறதுக்காக நிறைய நிறைய விளையாட்டு நிறைய விளையாட்டு பொருட்களெல்லாம் விற்பாங்க அதுவும் சாப்பிடுறதுக்காக நிறைய விதவிதமான உணவுகளெல்லாம் விற்பாங்க குழந்தைகளுக்கு தேவையான அந்த பொம்மைகள் அதெல்லாம் விற்பாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இல்லாமல் கேஆர்பி டேம் இப்போ போவோம் அப்பப்போ போயிகிட்டே இருப்போம் கேஆர்பி டேம் ரொம்ப பிடிக்கும் அங்கே நீர் அணைகள் பார்ப்போம் அதுவும் இல்லாமல் மீன்கள் துள்ளி குதிப்போம் குளிக் துள்ளி குதிக்கிறதை பார்ப்போம் அப்புறம் கேஆர்பி அணையில் வந்து ஃபவுன்டைன்ஸ் இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அங்கே ஊஞ்சல் விளாட போவோம் அதுவும் இல்லாமல் அங்கே வந்து மீனை வறுப்பாங்க அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே சையது பாஷா மலையில் மேலே தர்கா இருக்கு இந்த சையது பாஷா மலை மேலே ஏறும் போது ரொம்ப நல்லாருக்கும் எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோட சையத் பாஷா மலை ஏறுவோம் அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே மேலே தர்காவுக்கு போயிவிட்டு மேலருந்து நாங்கள் எங்கள் ஊர் கிருஷ்ணகிரியை நல்லா பார்த்து ரசிப்போம்